என்டர்டெய்ன்மெண்ட் அப்படிங்கிறது வந்த அதிகமாக வந்து ஆக ஆரம்பிச்சிடுச்சு இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படினா என்டர்டெய்ன்மெண்ட் வந்து ஓகே அதோடய ரோல் ப்ளே பண்ணுற வரைக்கும் அது வந்து உண்மையிலேயே கரெக்டாக தான் இருந்தது ஆனால் இப்போலாம் என்ன பண்ணிவிட்டாங்க அப்படினா இப்போ இருக்கிற ரீசென்ட் டைமில் இந்த சின்ன சின்ன பசங்களாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லோருமே வந்து என்ன பண்ணுறாங்கனா இந்த படிப்பு அப்படிங்கிறத தாண்டி என்டர்டைமெண்ட்டு இந்தமாதிரி யூடியூப் சேனல்ஸு இந்தமாதிரி நடத்தும்பொழுதே வந்து அதன் மூலிமா மணி யேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதில படிப்பு அப்படிங்கிறதையே வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து இந்த ரீல்ஸ் போடுறது வீடியோஸ் அதிகமாக போடுறது சம்மந்தமே சம்பந்தமே இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுறது ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் கூட சுயமாக எதுவுமே யோசிக்கிறதே இல்லை ஒரு சிலர் வந்து அந்த யூடியூப்லேயும் வந்து ஒரு சிலர் சொந்த உழைப்பில் அவங்களோட முயற்சியில் முன்னேறுறவங்க அப்டிங்கிறவங்க இருக்கதான் செய்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படினா வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக சாகசம் செய்கிறேன் சொல்லிவிட்டு இந்த படிப்பை நிறுத்துவது ஸ்கூல்லலாம் வந்து ஸ்டாஃப்க்கே தெரியாமல் வீடியோ எடுக்கிறது அவங்கள வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி வீடியோ எடுத்து அதை வந்து வியூ போகணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்றதுன்னு சொல்லிவிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்டிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது ஸோ அந்தமாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம குறைக்கணும் மக்கள் குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு என்டர்டைமெண்ட் அப்படினா என்டர்டைமெண்ட் இப்போ ஒரு ஹீரோவே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படினா அந்த ஹீரோ செய்கிறத வந்து அப்படியே செய்யணும் அப்படிங்கும்பொழுது அந்த ஹீரோவை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டா பார்க்க நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும் இவங்க வந்து இந்தமாதிரி நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அவங்களோடய ஒரிஜினல் வாழ்க்கை அப்படினு ஒன்று இருக்கும் இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க அப்படினா அந்த ஆக்டிங் பண்ணும்பொழுது அவர் வந்து குடிக்கலாம் இல்லை ஒரு பீடி சிகரெட்டு ஏதோ சம்திங் செய்யலாம் ஆனால் அந்த அவரோடய ஒரிஜினல் வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாரு அவர் எந்தளவுக்கு வந்து பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு அவரோடய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எந்தமாதிரியான ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டா பார்க்க கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த என்டர்டைன்மெண்ட்டால வர பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இன்னொன்று வந்து படிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது வேலைக்குப் போறது அப்படிங்கிறதையும் தாண்டி ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவோ பேர் வந்து எப்படி வேணுனாலும் பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பிஸ்னஸ் சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லைனா ஏதாவது ஒரு கடைக்கு ஷாப்புக்கு வேலைக்கு போகலாம் ஆனால் கல்விங்கிற முக்கியத்துவம் கல்வி அப்படினா அது எதுக்கு அப்படிங்கிற முக்கியத்துவத்தை வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுதான் அதுக்குதான் கல்வி படிக்கணும் படிச்சிட்டோம்னா நல்ல வேலைக்குப் போகலாம் நல்ல வேலைக்குப் போனால் நல்லா காசு கிடைக்கும் அப்படினு நம்ம சொல்லித்தர கூடாது ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கூட இது பண்ணலாம் ஆனால் கல்வியோடய முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படினா அதோடய பகுத்தறிவு எந்தளவுக்கு முக்கியம் கல்வி நம்மளோடய வாழ்க்கையில் எந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டெண்ட் ரோலை ப்ளே பண்ணுது கல்வி எதனால் கற்கணும் அப்படிங்கிற அந்த கல்வினா பணத்துக்காக அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தை மாற்றி கல்வி அப்டிங்கிறது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கிறது அதை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்மளோடய எங்கர் ஜென்ரேஷனுக்கு புரிய வெச்சு அவங்கள வந்து கொண்டு வரணும் மேலே ஸோ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்தாலேயும் படிச்சிட முடியாது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கப் போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்தி கல்வி அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும் என்டர்டைன்மெண்ட்ட என்டர்டைன்மெண்ட்டா வந்து பார்க்கறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கொடுக்கணும்